நான் வந்து ஒரு எலக்ட்ரானிக் சின்ஸில் வந்து என்னென்னா ஒரு ஒயர் வந்து நான் வாங்கியிருந்தேன் அதுதான் வந்து நான் என்னோட அதை பத்தினதுதான் நான் நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன் என்னென்னா இப்போ அந்த ஒயர்லெஸ் வாங்கும்போது வாங்கும்போது நல்லாதான் இருந்துச்சு ஆனால் நான் வந்து அதை ஆன்லைனில் ஆர்டரு பண்ணியிருந்தேன் பட் வந்து அதில் உள்ளே வந்து நிறைய சரியாக ஒயர் வந்து அட்டாச் ஆகாம கனக்ஷன்ஸ் வந்து பிரச்சனையாக இருந்துச்சு அதான் இதில் இருக்கிற ப்ராப்ளம்